எங்கள் ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்னாலே ஃபேமஸ் வந்து தஞ்சை பெரிய கோயில் தான் அது பழைய காலத்தில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டுச்சு இங்கே என்ன க விசேஷன்னா எல்லா உலகத்தில் இருக்கற எல்லாம் மக்களும் மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்துவிட்டு போவாங்கள் அதுக்கு என்ன சிறப்புன்னா அதோடய கல்லெல்லாம் அந்தக் காலத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத காலத்துலேயே எங்கெங்கேருந்தோ கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரே கல்லால் ஆன நந்தி மேலே கோபுரத்தில் இருக்கறது எல்லாமே அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வெளிநாடுலேர்ந்து தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டுப் போவாங்கள் இங்கே வந்து தஞ்சை தலையாட்டி பொம்மை அப்புறம் நிறையா கலைப் பொருட்கள்லாம் இங்கே வந்து நிறையா கிடைக்கும் அது தான் இந்த கோயிலோடய சிறப்பு